பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நாலு விதமான குளிர் காலம்லாம் இருக்குது முதல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து குளிர் காலம் ஜனவரி மாசத்தில் இருந்து ஃபிப்ரவரி மாசம் வரைக்கும் இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோடைக்காலம் மார்ச்சில் இருந்து மே வரைக்கும் இருக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா மழைக்காலம் ஜூனில் இருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கும் நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா வட கிடக்கு பருவக் காற்று அக்டோம்பர் டிசம்பர் வரைக்கும் இருக்கும் இந்த நாலு இந் பருவக் காலங்களும் இங்கே வழங்கி இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் குளிர் காலத்தைப் பற்றி பார்க்கலாம் குளிர் காலம் சூரியக் கதிர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்து ரொம்ப தூரத்தில் இருந்து மகர் டைமில் விழுக வைக்கிறது இதனால் இந்தியாவோடய மூணு வகையான வெப்பம் வந்து பதிவாகுது தென் இந்தியா இருபத்ரெண்டு து டிகிரியும் வட சமவெளி பத்து டிகிரியும் பஞ்சாப்பு பத்து டிகிரியும் சமவெளி பார்த்தீங்கன்னா ரெண் ரெண்டு டிகிரியும் கோடைக்காலம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கோடைக்காலம் சூரியனை கதிர்கள் பற்றி செங்குத்தாக தீபகற்பத்தி அந்த கண்டத்து மேல் விழுக வைக்கிது தீபு அப்படினம்னா நம்ம இந்தியாவில் கடலால் சூழப்பட்ட பகுதியும் தீபகற்ப பகுதி அந்தக் காலத்தில் பார்த்தீங்கன்னா தெற்கே இருக்கற தமிழ் நாட்டில் வடக்கே செல்ல செல்ல வானப்பக்கம் சூடை ஏற்படுத்தும் அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா மழைக்காலம் ஜூன் முதல் பருவத்துலருந்து க மே கடைசி வரைக்கும் ஒரு சில இடங்களில் முன் கூட்டியே தொடங்கிடும் அதாவது இந்த மழைக்காலம் மழை திடீர்னு தென் மேற்கு பருவக் காற்றுக்கான இந்தக் காற்று இப்போ இந்தியா பெருங்கடலில் இருந்து புறப்பட்டு கன்னியாகுமரி வரைக்கும் ரெண்டு பக்கமும் பிரிஞ்சு போகுது மழைக்காலம் இங்கே எழுப்புறமாக பிரிஞ்சு கேரளாவுக்கும் அப்போ கன்னடவவுக்கும் அதிகமாக காற்று போய்கிட்டு இருக்குது ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தக் காற்று பார்த்தீங்கன்னா போகிற வழியில அ ஆரவல்லி மலைத் தொடர் பார்த்தீங்கன்னா இருக்குது பொதுவாக மழை வரணும்னா காற்று வந்து பார்த்தீங்கன்னா மோதி திரும்பி மலை மேல் மோதித் திரும்பி வரணும் அப்போ தான் மழை வரும் ஆனால் இந்தக் காற்று போகிற வழி பற்றி சொல்லணுன்னா வானத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங் போகிற ரோட்டே பக்கமாட்டில் நிறைய மரங்கள்லாம் இருக்குது அதனால் மரங்களால் நமக்கு எந்த வித பிரச்சினையும் இல்லை அதம் அதிகமாயிடுச்சா நம்ம காற்று போகிற வழி தடை ஏற்படுத்தும் அவை எதுவும் இல்லாததால் காற்று பாட்டுக்கு அப்படியே நேராக போய்விடும் அதனால் இந்தியா ரொம்ப பெரிய மழை பொழிவு கிடைக்காமையே போய்விடுது ரெண்டாவது பின்னடையும் பருவக் காற்று இங்கே என்னாகும்னால் மீள்ஸ் என்னாவு பார்த்தீங்கன்னா மேல் மேககளைய மோதி மழை தருதுன்னு அந்தக் காற்று அப்படி அப்படியே நேராக ரிட்டர்ன் வரும் இங்கே தமிழ்நாடு பக்கமாக வந்து தண்ணியில் பதிகிறது